தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கொண்டாடப்படுற பண்டிகை வந்து தீபாவளி கீத்து கிஸ்மஸ்ஸு நிறையா விஷயம் இருக்குது இந்துக்கள் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்கள் கிறிஸ்ட்டின் வந்து கிறிஸ்மஸ்ஸு கொண்டாடுவாங்கள் அது மாரி முஸ்லீம் வந்து ரம்ஜான் முகரம் அதுமாரி நிறைய முஸ்லீம் பண்டிகை கொண்டாடுவாங்கள் அதிகம் நிறையா இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிக மூணு மதத்தினரும் அதிகமாக இருக்கிறதுனால மூணு மதத்தில் உள்ளே பண்டிகை எல்லோருமே கொண்டாடுவாங்கள் தீபாவளி வந்து தீபாவளி வந்து ராமன் வந்து ராவணனை வதம் செய்தனால் வந்து அது கொண்டாடப்படுறாங்கன்னு ஒரு இது கதை இருக்குது அதனால் தீபாவளிக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு எழுஞ்சி எழுந்து காலைல சூரியன் விடியிறதுக்கு முன்னாடியே சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே எழுஞ்சி எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எடுத்து இனிப்பு புது ட்ரெஸ்ஸு எடுத்து படைய இனிப்பு படச்சு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிப்பாங்கள் சில பேர் வந்து பட்ட பட்டாசு வெடிப்பாங்கள் சில பேர் வந்து தீபாவளி அன்றைக்கு வந்து நான் வெஜ் சமைப்பாங்க இறைச்சி சமைப்பாங்க சில பேர் வந்து வெஜ்ஜி சவி சைவம் சமைப்பாங்க அது அன்றைக்கி வந்து சில பேர் வந்து அன்றைக்கி வந்து சின்ன ப சின்ன சு சிறுவர்கள் வந்து அதிகமாக ஜாலியாக பட்டாசு வெடிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடய ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதே மாரி கிறிஸ்மஸ் சொன்னாங்கனா கிறிஸ்மஸ் வந்து இயேசு வந்து அவதரித்த நாள் வந்து கிறிஸ்மஸ்ஸும்பாங்க அவங்க வந்து பார்த்டே அன்றைக்கி வந்து சர்ச்சில் வந்து சர்ச்சில் வந்து கேக் வெட்டுவாங்க ஒரு ஒரு ச அந்த சர்ச்சுலேந்து சுற்று வட்டார சுற்றுவட்டாரத்தில் உள்ளே எல்லா சர்ச்சுக்கு போயிட்டு கேக்கு வெட்டிகிட்டு ஜாலியாக கொண்டாடிகிட்டு பா பார்ட்டி பண்ணுற மாரி ஜாலியாக கொண்டாடிகிட்டு எல்லா சர்ச்சிக்கும் போயிட்டு வருவாங்கள் இது மாரி முஸ்லீம் வந்து அவங்க வந்து ரம்ஜான் வந்து இது பண்ணுவாங்கள் நோன்பு இருப்பாங்க நோம்பு எடுத்து வந்து ரம்ஜான் வந்து கொண்டாடுவாங்க ரம்ஜான் வந்து முஸ்லீமோடய முக்கியமான பண்டிகைன்னு சொல்லெலாம் அவ்வளோ தான்